வெளி நாடுகளில் இருந்தோ வெளி மாநிலங்களில் இருந்தோ சுற்றுலாப் பயணிகள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது சைக்கிளிங் பண்ணலாம் அதாவது அவங்க வர்றதே சுற்றுலா சுற்றிப் பார்க்குறதுக்குதான் அப்படிங்கம்போது கண்டிப்பாக ஏற்காடு ஊட்டி கொடைக்கானல் இந்தமாதிரி இடத்துக்குலா போகும்போது நம்மளுடைய உடம்பு உடல் ஆரோக்கியத்திற்காக வந்து சைக்கிளிங் போறது ரொம்ப நல்லது அது சைக்கிளிங் வந்து அவங்க ட்ரை பண்ணலாம் அதேமாதிரி பீச்சில் போய் வாக்கிங் போகிறது இதலாம் பண்ணலாம் அவங்க அதேமாதிரி பார்த்திங்னா நம்மதில் வந்து தீம் பார்க் அப்படிங்கிறது சென்னையில் இருக்குது அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் சேலம் இதுமாதிரி கொஞ்சம் பெரிய சிட்டிங்களில் மட்டுந்தான் இருக்குது தீம் பார்க் அந்தமாதிரி விஷயத்துக்கும் போகலாம் அதேமாதிரி மற்றபடி பார்த்திங்க அப்படினா வாட்டர் வாட்டர் ரைடிங் அதெல்லாம் வந்து அங்கேயேதான் இருக்குது அதுவும் பண்ணலாம் இந்தமாதிரியான விளையாட்டுகள்தான் வந்து அங்கே பண்ணலாம் மற்றபடி வந்து பார்த்திங்னா அந்த பாராக்ளைடிங் அதுமாதிரிலாம் வந்து கிடையாது நம்ம இடத்திலலாம் பாதுகாப்பான விளையாட்டுகள் தாராளமாக விளையாடலாம் யாராக இருந்தாலும்